ஹலோ அண்ணா அழகப்பர் செட்டியார் மியூசியம்ங்களா அண்ணா அழகப்பா செட்டியார் மியூசியம்ங்களா அண்ணா இது மாதிரி நாங்கள் ஃபை நமர்ஸ் வந்து புக் பண்ணிக்கிறோம் ஆ நெக்ஸ்ட்டு மண்டே ஆமாங்க ஓகேங்க ஆ ஓகேங்க மியூசியத்தில் என்னென்னலாம் இருக்குது ஆமாங்கண்ணா ஓகேங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்க ஓகே ஓகேங்கண்ணா அண்ணா ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குதா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா மியூஸியமுக்கு மார்னிங் ஓபன் ஓபன் டைமிங் கிளோசிங் டைமிங் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்ண்ணா ஓ ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும்ங்களா ஓகேங்கண்ணா ஓ ஓகேங்ண்ணா கார் பார்க்கிங்குலா அவைலபிளாக இருக்கும்ங்களா சரி ஓகேங்கண்ணா ஓகே தேங்க்யூங்க ஓகே